பறவைகளுக்கு வந்து நான் என் தினைக்குமே காக்கா புறா எல்லாருக்குமே ச தானியம் வைப்பேன் தண்ணியும் வச்சிடுவேன் இந்த வெய்ய காலத்தில் வந்து எப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பேன் தண்ணியை நிறையா வைப்பேன் இங்கே சுற்றி வீட்டை சுற்றி மரம் இருக்குது அங்கே கொஞ்ச நேரம் இருப்பாங்கள் மரத்தில் ஏறுவாங்கள் மரத்தில் தான் இருப்பாங்கள் அதுதான் அவ்வளோ தான் இந்த பறவைங்கள் அப்படியே வீட்டை சுற்றி இருப்பாங்கள் அதுக்கப்புறம் போயிடுவாங்கள் அந்த பறவைகள் வந்து புறா வந்து புறா வந்து ரொம்ப அதனோட ஆபத்து என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் அப்படி இல்லை அது வந்து சரியாக அதனோட இதையே நம்ம க்ளீன் பண்ணி போட்டுடணும் அது மலம் கழித்தது அது இறகு அது எல்லாமே இங்கே இருந்தால் அப்படியே நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கக் கூடாது அதெலாம் எடுத்துப் போட்டுட்டு க்ளீன் பண்ணிடணும் அதிலயே நம்ம வசிச்சிட்டு வந்தோம்னா தும்மல் வரும் அது எதுனால் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் நம்மளுக்கு அதுதான் நம்ம அப்படியே உடனே க்ளீன் பண்ணி போட்டுட்டோன்னா அதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் பயப்பட தேவை இல்லை